இப்போ ஒரு ஆர்டருக்கு ஆஃபர் இருக்கான்னு நான் பார்க்கணுன்னா ஒரு ஒரு ஆர்டருக்கும் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க அதுலேயே ஆஃபருனு போட்டுருப்பாங்க அந்த ஆஃபரு அதில் இருக்குதுன்னா அந்த ஆஃபர் நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த ஆஃபரை பார்க்கும்போது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அவங்களே முக்கியமாக மெயின்லேயே வைச்சிருப்பாங்க என் ஆஃபர்ஸ் மக்களை அவங்க பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆஃபர்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களே பத்து பெர்சன்டேஜ் ஆஃபர் இந்த சாப்பாடுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃபர் இந்த சாப்பாடுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு அவங்களே மெயின்லேயே வைச்சிருப்பாங்க நம்ம அங்கே போய் அதை செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இல்லைன்னா அங்கேயே மேலே ஒரு ரைட் கார்னரில் மூணு ஹாம்பர் இருக்கிற மெனு இருக்கும் அதை அழுத்துனோன்னா நம்ம அங்கேயே ஆஃபர்ஸு ஸோன் அப்படின்னு அவங்க ஒன்று க்ரியேட் பண்ணி வைச்சிருப்பாங்க அதை டச் பண்ணி நம்ம உள்ளே போனாக்கூட அங்கே நம்மளால் ஆஃபர்ஸை பார்க்கமுடியும் இந்தெந்த உணவுக்கு இது இவ்வளோவு ஆஃபர் இருக்குது இன்னைக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படின்ட்டு